ஆமாம் சார் ஹலோ இது கேஜே டெக்னாலஜி அன் சொல்யூஷன் சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் ஓகே அப்படிங்களா சார் சரிங்க சார் இல்லை ஒன்றும் பேசல சார் பார்ப்போம் ஒரு நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த எந்த வருஷம் பாஸ்டு அவுட் சார் டுவெண்ட்டி டூ பாஸ்டு அவுட்டுங்களா எந்த காலேஜ்ஜில் படிச்சீங்கள் சார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் எவ்வளோ சிஜிபிஏ வச்சுருக்கீங்க சார் அரியர் எதுவுமே இல்லை அரியர் எதுவும் இல்லை நீங்கள் எதனால் கோர்ஸ் தனியாக படிச்சுருக்கீங்களா சார் லாங்குவேஜ் என்ன ஜாவா கத்துக்கிட்ருக்கீங்க சர்ட்டிஃபிகேஷன் எதனால் வச்சுருக்கீங்களா சார் எதுவும் இல்லை உங்களுடைய மேஜர் ப்ராஜெக்ட் எது எந்த இதில் பண்ணீங்க சார் எந்த லாங்குவேஜ்யில் பண்ணீங்க உங்களோடய பைனல் இயர் ப்ராஜெக்ட்டு அப்போ டாட்நெட்டில் இது பண்ணால் ஏன்னால் சார் இங்கே டாட்நெட்டோடு பைத்தான்னு ஒன்று வேணும் சார் நீங்கள் ஜாவா இருக்கீங்க ஓகே சரிங்க சார் இங்கே இருக்குது ஆஃபர் இருக்குது நான் ரெஃபர் பண்ணுறேன் சார் உங்கள் ரெஸ்யூம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் உங்கள் நம்பருக்கு உங்களோடய ரெஸ்யூம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன் ஆனால் இங்கே வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் சார் ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியட் ஆமாம் சார் அந்த ட்ரைனிங் பீரியட் பார்த்துட்டு தான் ஏனால் அப்போ சேல்ரி இருக்கா இல்லையான்றது உங்கள் பர்ஃபாமென்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்கள் ஏனால் உங்களுக்கு பைத்தான்னில் வந்து ஒன்னும் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஒன்றும் தெரியாது இல்லைங்களா வெறும் ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ரெண்டுமே கொடுக்க சொல்கிறேன் சார் உங்கள் அந்த ரெண்டு ஹெட்டுக்கும் ரெண்டு டீம் ஹெட்ஸ்க்கும் உங்களுடைய இது ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன் நீங்கள் அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க சார் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே ப்ளேஸ் ஆகிக்கிலாம் ஆஃபர் வாங்கிக்கலாம் ஆ ஓகே சார் ஆ சரிங்க ஆ ரெஸ்யூம் மட்டும் அனுப்பிவிடுங்க தேங்க் யூ சார் ம்